போன வாரத்தில் ஃப்ளிப்கார்டில் ஒரு துணி ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அதை ஒன் வீக்காகா யூஸ் பண்ணிணேன் ஸ்டிச்சிங் எல்லாம் சரி இல்லை ஒரே ஒரு தையல் தான் போட்டிருந்தது தண்ணியில் போட்டோன்னே எடுத்தோனையுமே வெளுத்து சுருங்கி போச்சு அம்மா பார்த்து திட்டினாங்க ரேட்டுக்கேற்ற குவாலிட்டி இல்லை